கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நிறைய கலாச்சார விழா விழாக்கள் மற்றும் நிகழ்வுகள் நடைபெற்றுதான் கொண்டிருக்கிறது ஏனால் தீபாவளி இசைவிழா தைப்பூசம் அந்த மாதிரி இந்த விழாக்காலங்களில் இந்த கச்சேரி நடத்தறது இப்போ வந்து மெயினாக வந்து இப்போ டிரெண்டிங்கில் இருக்கிறது என்னென்னனா வள்ளிக்கும்மி வள்ளிக்கும்மி அப்படின்றது வந்து இப்போ புதுசாக வந்து வந்திருக்கு அது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு வள்ளிக்கும்மி அப்படின்ற ஒரு புரோகிராம் வந்து கன்டக்ட் பண்ணுறாங்க அதாவது இந்த மாதிரியான விழாக்காலங்களில் எப்படின்னா வந்து கோயில் விழா கோயில் விசேஷங்களில் இசை விழா தைப்பூசம் அந்த மாதிரியான ச சமயங்களில் வந்து முக்கியமான என்னென்ன நிகழ்வு அப்படி நடக்குது அப்படின்னா இந்த மாதிரியான டான்ஸு புரோகிராம்ஸ் இசை கச்சேரி பாட்டு அப்புறம் வந்து வள்ளிக்கும்மி இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நடக்குது ரொம்பவே இந்த கிராம சைடுலெலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் இந்த அந்த மாதிரியான விழாக்கள் எல்லாம் வந்து நடைபெறுது இதில் வந்து நாங்களெலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான விசேஷ காலத்தில் இந்த மாதிரி நடக்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் போய் வந்து பார்வையாளராக போய் உக்கார்ந்து நாங்கள் பார்த்துட்டு வருவோம் நைட் விடிய விடிய நடக்கக்கூடிய விழா நிகழ்ச்சிகள் ன்னா கலந்துக்க முடியாது ஏனால் நைட்டு தூக்கம் கெட முடியாது அப்படின்றதால ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நாங்கள் இருந்து அதை பார்த்துட்டு குழந்தைங்களும் இருக்கிறனால நாங்கள் குறிப்பிட்ட டைம் மட்டும் இருந்து இருந்தவரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் விசேஷங்கள் வந்து விடிய விடிய நடக்கிறதும் இல்ல எல்லாம் அதுக்குன்னு உண்டான டைம் டிசிஷன் இருக்குது போலீஸு பந்தோபஸ்த்து அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெச்சுதான் அவங்க வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து நடத்துறாங்க அதனால் குறிப்பிட்ட டைம் அப்படிங்கும்போது அது வந்து முடிஞ்சிடுது நாங்களும் அது வரைக்கும் எங்க ஃபேமிலியோடு அதெல்லாம் பார்த்து ரசிச்சு கண்டு கழிச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஏனால் இந்த மாதிரியான விழாக்காலங்களில் மட்டும் தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் வந்து நேரில் போய் நம்ப பார்த்து இது பண்ண முடியும் அதுவும் நம்ம கிராம சைடில் இருக்கிறனால இந்த இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி விசேஷக் காலத்தில் நடக்கிறனால போய் பார்க்கும்போது இந்த பட்டாசு விடுறது குதிரை வர்றது யானை வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது